இந்தப் பகுதியில் சமைக்கப்படும் சில பாரம்பரிய உணவுகள் பார்த்தோம் அப்படின்னா அரிசி தான் இங்கே வந்து முதன்மையான உணவு ஆனால் நம்ம தாத்தா பாட்டி காலத்திலேருந்து அவங்க கம்பு கேழ்வரகு தினை சாமை கோதுமை கொள்ளு போன்ற நிறைய உணவுகள் ஏன்னா உணவு முறைகளை அவங்க கடைப்பிடிச்சிட்டுருந்தாங்க அதில் கூழோ கஞ்சியோ தோசையோ சாதமாகவோ அவங்க செஞ்சி சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கற உணவு முறை பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோருமே ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போயிகிட்டிருக்கோம் இப்போ இருக்கற குழந்தைங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாரம்பரிய உணவுகளில் வந்து அவங்க அதிக நாட்டம் எடுத்துக்கிறதில்லை அவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மேகி சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டத்தில் தான் அவங்க ரொம்ப விருப்பம் காட்டுறாங்க இது வந்து ஒரு தவறான செயல் முறை இது வந்து நம்ம பழங்க குழந்தைங்கள்ட்ட நம்ம அந்த பழக்கத்தை வளர்க்கக் கூடாது பாரம்பரிய உணவுகளோடய சிறப்பு அம்சங்கள் அப்போ இருந்தவங்களுக்கலாம் வந்து சுகர் இல்லை பீப்பி இல்லை நல்ல ஹெல்த்தியாக இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கற குழந்தைங்க உடனே உடனே சிக் ஆகுறாங்க ஹாஸ்ப்பிட்டல் போகிறோம் ஹாஸ்ப்பிட்டலுக்கே நிறைய செலவு பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பாரம்பரிய உணவு முறைகளோடு முக்கியத்துவம் தெரியறதில்லை ஆனா அது ஒரு காலோம் ஆனால் இப்போ திரும்ப நம்ம பாரம்பரிய உணவுகள் தான் பழக்கத்துக்கு வருது மக்கள் எல்லோரும் அதோடய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டாங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோ சாதமாக கஞ்சியாக செஞ்சிக்கொடுத்து அவங்க விருப்பப்படுறதில்லையா விருப்பப்படுறது இல்லை அதனால் அவங்க வந்து ஒரு வித்தியாச வித்தியாசமான டிஷ்ஷாக சின்ன சின்ன காய்கறிகள் போட்டு ஒரு மினி இட்லி மினி தோசை ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன வடிவத்தில் அவங்க விரும்புகிறாங்களோ அந்த வடிவத்தில் பேரென்ட்ஸ் வந்து அப்படியாவது குழந்தைங்க அந்த ஒரு கம்பு கோதுமை கேழ்வரகு போன்ற உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழையை பழக்க வழக்கங்களையே பேரென்ட்ஸ் இப்போ கொண்டுவராங்க இது வந்து ஒரு நல்ல பழக்கமும் கூட ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம பிள்ளைங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா திரும்ப அந்த பாரம்பரிய உணவு முறைகளை வந்து நம்ம பா ஃபாலோ பண்ணணும் அது மாதிரி கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் அதுக்கு சைடிஷ்ஷாக மாங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் கொத்தவரங்காய் வத்தல் அரிசி வத்தல் ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து இப்போ மக்கள் ரொம்ப ரெகுலர்ராவே ஒரு வெளியே போனாங்க அப்படின்னா ஒரு மக்கள் பெரிய பெரிய கடைகளுக்கு போய் சாப்பிட்றத விட இந்த ரோட்டுக் கடைகளில் கிடைக்கக்கூடிய கம்மங்கூழ் கேழ்வரகு கூழை வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் வந்து திரும்ப நம்ம நம்ம மக்களிடையே ரெகுலர் ஆகணும் ச அரிசி மட்டும் அரிசி மட்டும் யூஸ் பண்ணுறப்ப அரிசி சாப்பிட்றதுனால தான் அதிகமாக சுகர் வருது அப்படிங்கறதுனால மக்கள் வந்து வேறே என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டிருக்காங்க நம்ம எங்கேயும் தேட வேணாம் திரும்ப பழையப்படி நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகளுக்குள்ளயே நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேறே எந்த டாக்டருக்கும் போக தேவை இல்லை மருந்து மாத்திரை எடுக்க தேவை இல்லை ஸோ வெயிட் லாஸ் வெயிட்டை அதிகமாக இருக்கிறவங்க அதிக வெயிட் லாஸ் பண்ணலாம் இப்போ டயட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ன திரும்ப நம்ம கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி உணவுகள் தான் திரும்ப அந்த டயட் ஃபுட்டில் வருது ஸோ அண்ட் அதனால நம்ம அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் விற்கக்கூடிய புது புது ஃபுட்டு பீட்ஸா பர்கர் ஃபாரின் ஃபுட்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு திரும்ப நம்ம பாரம்பரிய முறைகளாகிய பழைய உணவு பழக்கங்களையே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்க்காலம் மட்டுமில்லை நம்ம குழந்தைங்களோட எதிர்க்காலமும் கூட ரொம்ப சிறப்பாக அமையும் நோய் வாய்படாத ஒரு புதிய பூமியாக நம்ம பூமி இருக்கும் ஏன்னா இப்போ சொல்லவே முடியல பல வகையான நோய்களுக்கு நம்ம ஆளாகிட்டிருக்கோம் பெயர் தெரியாத பல வகையான நோய்கள் ஸோ அந்த நோய்கள்லாம் நம்மளையும் நம்ப குழந்தைகளையும் நம்ம எதிர்காலத்தையும் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா திரும்ப நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை கொண்டு வரணும்